எங்கூரில் ஏரியில் அதிகமாக மீன் பிடிக்கணுன்னா ஜிலேபி மீன் நிறையா மாட்டுங்க நாங்கள்லாம் மீன் பிடிக்க போனால் ஜிலேபி மீன் தான் அதிகமாக வலையில் சிக்கும் அது சிக்கும்போது அந்த கெளுத்தி மீன் லோகு மீன்ன்னு சொல்லுவாங்க அது சில வகை மீன்கள்தான் மாட்டும் தில் கெண்டை மீன்ன்னா அது நல்லா அதிகமாக மாட்டும் மீன்களில் என்னென்னா வஞ்சரம் மீன் இதெல்லாம் அதிகமாக தேவையா இருக்கும் எங்களுக்கு சில மீன்கள் எல்லாம் விலை வந்து இரநூறுவா நூற்றம்பதுருவான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஜிலேப்பின்னா நூற்றி முப்பதுரூவா சொல்லுவாங்க நாங்கள் அதை அதிகமாக வில கொடுத்து சொல்லுவோம் இந்த அதாவது என்னென்னா கெளுத்தி மத்தி மீன்ன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது பிடிக்கிறது கொஞ்ச கஷ்டம் அதிகமாக பிடிக்கக்கூடாது ஜிலேப்பின்னா கொஞ்சம் வலையில் சீக்கரம் அது முள்ளு இருக்கிறதுனால அதிகமாக எங்கள் ஊரில் பிடிப்படும் பிடிப்படாத மீனுன்னா குறவ மீனுன்னு சொல்லுவோம் அது அதிகமாக வலையில் மாட்டாது இந்தமாதிரி மீன்கள்லாம் பிடிக்கிறதுன்னா எங்கள் ஊரில் அதிகமாக பிடிப்பாங்க சில மீன்கள் எல்லாம் அதிகமாக என்னான்னா வஞ்சரம் மீன் இருக்காது மத்தி மீன் கெண்டை பாறை இதெல்லாம் வளர்ப்பு மீன்களில் இருந்து பிடிச்சி இ குடு கொடுப்பாங்க நாங்கள் வாங்குவோம் அதிகம் விரும்புகிறது என்னென்னா நாங்கள் மத்தி மீன் விரும்புவோம் அதை நான் வாங்கி விலையா இருந்தாலும் சரி நாங்கள் அதை வில கொடுத்து வாங்கிக்கிவோம்